ஆ ஹலோ சொல்லுங்கள் யார் வேணும் லேப் ஆ சொல்லுங்கள் இது செனா லேப்டாப் ஷோ ரூம்ஸ் சார் உங்களுக்கு என்ன வேணும் ஓகே இதில் இந்த ஷாப்பில் வாங்கியிருந்திங்களா டேரெக்டாக வந்து ஓகே சார் என்ன கம்பெனி ஓகே சார் ஓகே எவ்வளோக்கு பர்ஸேஸ் பண்ணியிருந்திங்க அமௌண்ட்டு ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட்டுக்கு ஓகே சார் சொல்லுங்கள் சார் என்ன ப்ராப்ளம் ஓகே எத்தனை நாளாக சார் இருக்குது த்ரீ டேஸா நீங்கள் லேப்டாப் எங்கள்கிட்ட வாங்கிகிட்டு போய் எவ்வளோ நாள் ஆச்சு டென் டேஸ் தான் ஆகுது ஆனால் கடைசி மூணு நாள் மட்டும் இந்த ட்ர ட்ரபுள் ஷூட்டிங் ப்ராப்ளம் இருக்கும்னு சொல்கிறீங்களா சார் இன்டர்நெடெல்லாம் கரெக்டாக நீங்கள் கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்தீங்களா சார் சரி ஓகே உங்களால் அதை சரி செய்ய முடியலையா ஓகே சார் இப்போ என்ன நீங்கள் எங்கள் கிட்டே என்ன கேட்குறிங்க சார் ஓகே வாரண்டி கார்ட் வச்சுருக்கிங்களா சார் ஓகே சார் நீங்கள் இப்போ எந்த அட்ரெஸ் லொக்கேஷன் சொல்லுங்கள் ஓகே சார் நீங்கள் எப்போ அவைலபிளாக இருப்பீங்க நாங்கள் எங்கள் டெக்னீஷியன் அனுப்புகிறதா இருந்தால் நீங்கள் உங்களோடய டைமிங் சொல்லுங்கள் இல்லைனா நீங்கள் டேரெக்டாக ஷாப்புக்கு வந்து கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்கலாம் நாங்கள் சரி பண்ணி உங்களுக்கு கான்டெக்ட் பண்ணி நாங்கள் அந்த லேப்டாப்பை ரீஇஸ்யூ பண்ணுவோம் இல்லை டேரெக்டாக வீட்டுக்கு வரணும்னாலும் அந்த ஆப்ஷன்ஸ்ஸும் இருக்குது சார் ஒன் இயர் வாரண்டினால் சொல்கிறேன் அந்த ஆப்ஷன் ஒன் இயர் வாரண்டிக்கு அப்புறம் நீங்களாக தான் வந்து கடைக்கு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆ இல்லை சார் அது நாங்கள் பார்த்தா தான் எங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் என்னமாதிரி ட்ரபுள் இஸ்யூஸ் போகுதுனு மேபி இன்டர்நெட் கனெக்ஷன் சரி இல்லைனா

ஓகே ஓகே இல்லை சார் ஒரு பிரச்சினையும் இல்லை நாங்கள் இதை சரி பண்ணி கொடுத்துருவோம் இருந்தாலும் அந்த லேப்டாப்பை பார்த்தா தான் தெரியும் இன்டர்நெட் இஸ்யூஸ்னால் இந்த மாதிரி ரொம்ப ஸ்லோவாக இருக்கா சரியாக கனெக்டிவிட்டி இல்லாத மாதிரி இருக்கா அப்புறம் செட்டிங்ஸ்கில் போய் நாங்கள் இங்கே பார்த்து அதை வெரிஃபை பண்ணிடுவோம் சார் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஆ இது கொஞ்சம் ம் ஆ சான்சஸ் இருக்கும் சார் நீங்கள் வைரஸ் செக்கியூரிட்டி போட்டு வச்சுருக்கிங்களா ஆப் எதுவும் இன்ஸ்டால் பண்ணியிருந்திங்களா ஆ அதனால கூட இருக்கலாம் சார் ஏன்னால் புது சிஸ்டம் நீங்கள் ஃபிஃப்டி ஃபைவ்க்கு அபோவ் மெமரியில் தான் வாங்கியிருப்பிங்க ஜாஸ்த்தி மெமரி இதில் தான் வாங்கியிருப்பிங்க செக்கியூரிட்டி இந்தமாதிரி வைரஸ் செக்கியூரிட்டி ஆப்பெல்லாம் ரொம்ப மஸ்ட்டு அந்த லேப்டாப்புக்கு நம்ம பண்ணணும் இந்தமாதிரி யுஎஸ்பி கனெக்டடோ இல்லை வெளியே இருந்து நீங்கள் பென் ட்ரைவ் வாங்கி போடும் போதெல்லாம் இந்த இஸ்யூஸ் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அதை நீங்கள் ப்ரோடெக்ட் பண்ணணும்னால் இந்தமாதிரி வைரஸ் ஆப்பை நீங்கள் ஏற்றிக்கிட்டா அதில் இருந்து கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கலாம் சார் இல்லை சார் அதெல்லாம் எந்த பிரச்சினையும் வராது சார் இப்போ நீங்கள் எப்போ வந்து உங்கள்கிட்ட கலெக்ட் பண்ணிக்கணும்னு சொல்லுங்கள் டைமிங் சொல்லுங்கள் நாங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறோம் பில்லு வச்சுருக்கிங்களா சார் சரி ஓகேங்க சார் நீங்கள் பில் வச்சுட்டு சொல்லுங்கள் எந்த டைமிங் வரணும்னு சொல்லுங்கள் நான் என்னோடய க்ளைண்ட்டை அனுப்பி அந்த லேப்டாப்பை நான் ரிஸிவ் பண்ணி அதில் என்ன பிரச்சினைங்குறது சரி பார்த்து உங்களுக்கு கம்பல்சரி நாங்கள் சரி பண்ணி கொடுப்போம் சார் இதுக்கு எந்த வித சார்ஜஸ்ஸும் இல்லை ஏன்னால் பிகாஸ் ஒன் இயருக்குள்ளே நீங்கள் சொன்னதால் வாங்கி டென் டேஸ் தான் ஆகுது பாஸ்ட்டு த்ரீ டேஸ்ஸாக தான் இந்த இஸ்யூ இருக்குன்னு சொல்லியிருக்கிங்க அதனால எந்த பிரச்சினையும் இல்லை சார் நீங்கள் கொடுங்க கொடுத்துட்டு நான் என்னென்று வெரிஃபை பண்ணிவிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் சார் ஒன் இயர் தாண்டுனால் தான் நீங்கள் சார்ஜஸ் பே பண்ணுற மாதிரி வரும் ஆ ஒன் இயர் தாண்டுனதுக்கப்புறம் உங்களோடய இஸ்யூஸ் பொறுத்து தான் சார் அதுக்குரிய இதை பார்த்தா தான் சொல்ல முடியும் அது எவ்வளோ ஆகும்னு இப்போதைக்கு உங்களுக்கு எந்த சார்ஜஸ்ஸும் கிடையாது ஒன் இயர் ஆஃப்டர் சர்விஸ்சில் தான் இந்த சார்ஜஸ் இருக்கும் சரி ஓகேங்க சார் நீங்கள் எங்கள் வாட்டஸ்ஆப்புக்கு உங்கள் டீடெயில்ஸ்ஸை அனுப்புங்க நாங்கள் வித் இன் ஒன் டேயில் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம் சார் அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை நீங்கள் உங்கள் டீடெயில் மட்டும் ஷேர் பண்ணுங்க நாங்கள் க்ளைண்ட்டை வீட்டுக்கு அனுப்புகிறேன் பார்த்துட்டு நான் என்னென்று பிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன் சார் ஓகே சார் தேங்க் யூ